பழைய தலைமுறைக்கும் இளம் தலைமுறைக்கும் என்ன பொதுவான விஷயோனா குடும்ப இது குடும்ப பாச பந்தங்கள் அது எல்லாமே வந்து இப்போ பொதுவாக எல்லாமே ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாகதான் இருக்குது ஆனால் வேறுபாடுகள் அப்படினு பார்க்கும் போது பழைய தலைமுறையினர் பள்ளிக்கூடத்துக்கெலாம் போகும் போது அங்கே ஆசிரியர்களை மதிச்சு ரொம்பவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிணாங்க எந்தவொரு விஷயத்தையுமே நிதானமாக சிந்திச்சு அந்த வேலையை பயன் பண்ணிணாங்க ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் மேல் இருக்கிற மரியாதை பயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதுவே வீட்டுக்கு வந்தாலும் அதுதான் தொடருது அதேமாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி வீட்டில் சமைக்கிற பொருட்கள்தான் வந்து ஒட உடல் நலத்துக்கு நல்லது அப்படினு நினைச்சி அந்த பழைய தலைமுறைகள் வந்து இது பண்ணிணாங்க ஆனால் இப்போ புது தலைமுறைகள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு உடல் நலத்துக்கும் வந்து கேடாக அது முடியுது ஸோ ரெண்டு பேர்த்தையும் சமநிலைபடுத்தறத்துக்கு என்ன பண்ணணுனா பெரும்பாலும் வீடுகளில் சாப்புடல்லாம் ஆனால் வெளியே துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிடும் போது அது வந்து வாரத்தில் ஒரு நாளோ மாசத்தில் ஒரு நாளோ குழந்தைகள் சந்தோஷத்துக்காக இளம் தலைமுறையினருக்காக அதை வந்து நாம் ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுக்காக அதை பண்ணலாம்